காய்கறி கடைக்காரங்களா விஜயா கடைங்களா ஆ எங்கள் பையனுக்கு கல்யாணங்க காய்கறி மளிகைப்பொருள் எல்லாம் வேணுங்க பார்த்து கொடுங்க ஆ சரிங்க வெங்காயம் எப்படிங்க ஆ மூணு கிலோ நூறுரூவாங்களா தக்காளிங்க தக் அவரைக்காங்க முருங்கக்காய் முருங்க எனக்கு எல்லா காயும் வேணுங்க பொரியலுக்கு சாம்பாருக்கு கூட்டுக்கு எல்லா காயும் வேணும் முருங்கக்காய் எப்படிங்க முருங்கக்காய் எப்படிங்க

மாங்காய் மாங்காய் முருங்கக்காய் சரிங்க பார்த்து போட்டு கொடுங்க வெங்காயம் எப்படி சொன்னீங்க ரேட் வெங்காயம் ரேட்டு எப்படி சொன்னீங்க நாலு கிலோ பார்த்து போட்டு கொடுங்க இப்பெல்லாம் வில கம்மியாக தான் இருக்குது வெங்காயம் கொஞ்சம் பார்த்து கொடுங்க நாங்கள் நிறையா வாங்கணும் கல்யாணத்துக்கு வாங்கணும் ஃபங்க்ஷனுக்கு ஆ கொஞ்சம் ஆ தக்காளி வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு எங்களுக்கு பார்த்து கொடுங்க ஏன்னா கல்யாணத்துக்கு வாங்குகிறோம் பொருள் நிறையா தேவைப்படுது நீங்கள் ஒரே இடத்துலே எல்லா எல்லா பொருளும் எங்களுக்கு ஏற்றுன மாதிரி ஆயிடுங்க ஆ சரிங்க பச்சமிளகா இஞ்சி இதெல்லாம் எப்படிங்க உருளக்கிலங்குலாம் ஐம்பதுரூபா தான் விற்கிது நீங்கள் எழுவதுரூவாங்குறீங்க பச்சைமொளகாலாம் கிலோ ஐம்பது தான் அதெலாம் எழுவது தான் நீங்கள் சொல்கிறீங்க எழுவதுன்னு ஐம்பது தான் விற்கிது பார்த்து போட்டு கொடுங்க உருளைக்கெலங்குலாம் முப்பது கிலோ வேணும் எங்களுக்கு உருளைக்கெலங்கு முப்பது இது உருளைக்கெலங்கு முப்பது கிலோ வேணுங்க பார்த்து போட்டு கொடுங்க அதெல்லாம் ஒரு கிலோவுக்கு நால்ரூபா மூன்றுரூவா குறச்சு போட்டு கொடுங்க வாங்கிக்கலாம் நாங்கள் அப்புறம் வேற கடைக்கு போகத் தேவையில்ல எல்லாம் உங்கள் கடையிலே வாங்கிக்கிறோம் எல்லாம் போட்டு கொடுங்க சாப்பாட்டுக்கு இல எல்லாமே உங்களை நீங்களே எல்லாம் போட்டு கொடுத்துருங்க எங்களுக்கு வேற இடத்துக்கு போகாத மாதிரி ஆ சரிங்க நீங்கள் எல்லாம் எடுத்து வைங்க நாங்கள் வந்து வாங்